மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் மேம் நான் வந்து காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம் மோகன் ஈஸ்வர் மேம் நான் வந்து என்னோட ஐடி கார்டை தொலைச்சிவிட்டேன் நான் வந்து பிஇ மேம்

அது நாங்கள் வந்து வீட்டில இருக்கும் போது எங்கேயோ லா தொலஞ்சிடுச்சு இப்போ நான் அதை வாங்கறதுக்கு ஏதாச்சும் ப்ரொசீஜர் இருக்கா மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம்